சாம் சாம்பாருக்கு பருப்பு வைப்போம் தே கா மா காய்கறி நறுக்கி வைப்போம் ம வெங்காயம் உரித்து வைப்போம் தேங்காய் திருவுவோம் புளி கரைப்போம் கூட்டுவோம் மசாலாவை அரைப்போம் கூட்டி கொழம்பு போடுவோம் தாளிப்போம் புளி கொழம்புக்கு வற்றல் வற்றல் மல்லி வறுப்போம் அதை அரைப்போம் வெங்காயம் போடுவோம் சீரகம் போடுவோம் தேங்காய் அரைப்போம் அப்போறம் கத்த காய்கறிகள் வெட்டி வைப்போம் கொதிக்க வைப்போம் தாளிப்போம் அடுத்தலாம் பீட்ரூட் நறுக்குவோம் பீட்ரூட் சீவுவோம் பீட்ரூட்டு கூட்டு இப்போ தேங்காய் வெங்காயம் எல்லாமே பொரியல் போடுவோம் அப்பறம் மாதிரி ரசம் ரசம் வைப்போம் ரசத்துக்கு சீ சீரகம் வெள்ளப்புடு எல்லாம் எடுத்து அரைச்சி புளி போட்டு தாளித்து இறக்குவோம் அடுத்தாபுல மட்டன் மட்டனுக்கு கழுவுவோம் அதை வத மல்லி எல்லாம் மா எண்ணெய் வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு குக்கரில் அவிய வைப்போம் அடுத்தது மசாலா வறுத்து திரித்து அரைச்சி போட்டு இறக்குவோம் அதில் புதினா எலை மல்லி எலை போட்டு தாளித்து இறக்குவோம் அடுத்து இது மாதிரி வத்தக்கொழம்பு வைப்போம் வத்தலை வறுப்போம் சுண்டு வத்தல் வறுக்கணும் முறுக்கு வத்தல் வறுக்கணும் மசாலாவில் மல்லி எல்லாம் வறுத்து அரைச்சி தேங்காய் சீரகம் இதெல்லாம் வெள்ளப்புடு எல்லாம் போட்டு போட்டு அதை நல்லா வறுத்து அதை தாளித்து கொதிக்க வச்சு கருப்பட்டி போட்டு நல்லெண்ணெய் விட்டு தாளித்து இறக்குவோம் மீன் மீன் கழுவுவோம் மீனை கழுவி வச்சிட்டு புளி கரைச்சு வெங்காயம் வெள்ளப்பூடு தேங்காய் சீரகம் எல்லாம் அரைச்சி தக்காளிப்பழம் மெளகாய் ஆமாம் எண்ணெய் எண்ணெய் காய வச்சு எல்லாத்தையும் போட்டு வதக்கி புளியை கரைச்சி ஊற்றி அப்புறமா அதை வதக்கி கொதிக்கவிட்டு இறக்குவோம் இறக்குவோம் அப்போ கருவா அதுக்கப்பறம் கருவாடு கருவாடை கழுவி வச்சிட்டு சீரகம் தேங்காய் வெள்ளப்பூடு மு மு முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் சீனி கெழங்கு எல்லாம் அவிச்சி கூட்டி கொதிக்க வெச்சு தாளித்து தாளிச்சம் பண்ணி இறக்குவோம் அதில் முட்டையை உடச்சு ஊற்றுவோம் அடுத்தாபுல அப்படியே ஒன்று ஒன்றா செய்வோம் அடுத்தாபுல உருண்டை கொழம்பு வைப்போம் பருப்பு நெறையா போடுவோம் அதை கழுவி நல்லா அரைச்சி வெங்காயம் பச்சை மொளகாய் அதை போட்டு தாளித்துட்டு அடுத்து தேங்காய் வெங்காயம் மல்லி கொத்தவத்தல் எல்லாம் வறுத்து அதை அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு போட்டு இந்த உருண்டை கயே க கரையாம எடுப்போம் எடுத்துட்டு அப்றம் அந்த சிம்மில் வச்சு இறக்கி எடுத்துடுவோம் அடுத்தாபுல மாதிரி க கோழி வாங்கி அதை கழுவி தே இஞ்சி வெள்ளப்பூடு மல்லி எல்லாம் போட்டு வெரவி எண்ணெயில் போட்டு பொரித்து அடுத்ததாக எடுப்போம் இதே தயிர் தேவைப்பட்டா கொஞ்சம் தயிரும் விட்டு வச்சு எடுப்போம்